பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதினாலு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு